ஹலோ மேம் இப்போதான் லைப்ரரில ஏற்கனவே நான் மெம்பராக இருக்கேன் இப்போது தான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் அதனால எந்தெந்த புக் எங்கே இருக்குதுனு சொல்ல முடியுமா மேம் ஆ ஹிஸ்ட்ரி புக் யோகா சமையல் அந்த மாதிரி புக்லாம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் யோகா அந்த மாதிரி யோகா சமையல் அந்த மாதிரி ம் ஓகே மேம் ம் ம்ம் மெடிக்கல் அந்த மாதிரி உள்ள புக்லாம் எங்கே மேம் இருக்கும் ஆ ஓகே மேம்

ஓகே மேம் ஹிஸ்ட்டாரிக்கல் ஸ்டோரி அந்த மாதிரி இதெலாம் எங்கே மேம் இருக்கும் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா மேம் இதில் இருக்கீங்கள் ஆ ஓகே மேம்

காலேஜ் படிச்சிகிட்ருக்கேன் மேம்

செகண்ட் இயர் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம்